வாங்க சார் என்ன பார்க்குறிங்க எ எ எப்படி வாட்ச்சி

ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி கேட்குறிங்களா இல்லை நார்மல் வா வாட்ச்சா

ஆ நிறையா கம்பெனி இருக்குது சார் ஆனால் ப்ரைஸ் தான் கொஞ்சம் கூட இருக்கும் எப்படி பார்க்குறிங்க ப்ரைஸு ஆ ஓகேங்க சார் இதை பாருங்கள் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மாடல் நிறையா இருக்குது ஆனால் ரொம்ப இதாக இருக்கும் அதுதான் நான் பார்க்குறேன்

ஆ ஆமாம் ஆ ஆ இ ஆ இ இருக்குது சார் இதோ ம் அதுவா ஃபை தௌசண்ட் அந்த மாதிரி கிட்ட தான் வரும் ஆ ஆ ஆமாம் ஆ ம் ஆமாம் ஆ வாட்டர் ப்ரூஃப்போட தான் சார் இருக்குது ம் ம் ஆ அந்த மாதிரி தான் இருக்குது ஆ ஆ இது பாருங்கள் கலர்ஸ் வந்து ப்ளாக்கில் வரும் கோல்டன் அந்த மாதிரி கலர்ஸ்ல தான் வரும் எல்லா கலர்லயும் அவ்வளோவா வராது ஸ்மார்ட் வாட்ச்சி ஆ ம் ம் ஆ ரேட்டு பார்த்துக்கலாம் சார் ம் அது எ எப்படி எப்படி பார்க்குறிங்க

ம் ஓகேங்க சார் ம் ஆ அது பார்க்குறேன் ம் நிறையா இருக்குது பாருங்கள் எ எது பிடிச்சுருக்கோ அதை பாருங்கள் சார் ஆ ஓ ஆ ஆ ஆ ஓகேங்க சார் ஃபை தௌசண்ட் ஃபை ஹண்ட்ரேட் சார் ஆ ஆ ஓகேங்க சார் தேங்க் யூ ம்